விவசாய தொழில்நுட்பம் வந்து ரொம்ப வளர்ந்துருக்கு முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கலப்பையை பிடிச்சு ஏர் உழுவுவோம் ஆனால் இப்போ அப்படி இல்லை அதுக்கு ஒரு ட்ராக்ட்ரு இருக்குது நாற்று நடுறதுக்கும் சரி பயிர் கட் பண்ணுறக்கு எல்லாத்துக்குமே மிஸின் வந்துருக்குது இப்போது ஒரு முதல ஒரு குழி தோண்டுனோம்னா மம்புட்டி எடுத்துகிட்டு ஆளுகளுக்கு செட் பண்ணி குழி தோண்டி வைப்பாங்க இப்போ அந்த வச அது கஸ்டமில்லாமே இப்போ ஜேசிபி விட்டு குழி தோண்டலாம் அந்தமாதிரி இந்தரமெல்லாம் இப்போ வந்துருக்குது பால் கறக்கிறக்கு அப்படி தான் பஸ்ட்டெல்லாம் கையில் பிடிச்சு கற கறந்துட்டுயிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கும் மிஸின் வந்துருக்குது அதுக்கெல்லாம் அதெல்லாமே எங்களுக்கு ந ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது